ஆ வணக்கம் சார் ஆ ஆ ஆ ஆ நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு சார் இந்த ஆ அது நல்லபடியாக நல்லபடியாக முடிஞ்சுடுச்சி சார் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் கா ரொம்ப எல்லோருமே நம்மளோடைய கடையை பற்றி தான் பேச்சி நம்மளோடைய டிசைனை பற்றி நம்ம ஆ எவ்வளோவு கம்மியாக நம்ம நகையில் வந்து என்னென்ன டிசைன் போட்டுறோம் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்கறோம் எவ்வளோ விலையில் வந்து நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அங்கே நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணதில் எல்லோருக்கும் ரொம்ப திருப்தியாக போச்சு இப்போ எல்லோரும் இன்னும் கூட எங்களுக்கு ஆ இன்னும் நீங்கள் வந்து நல்லா செய்யுங்க அப்படின்னு நிறையா ஊக்கம் கொடுத்தாங்க ஆ நாங்களும் நானும் சொன்னேன் எங்கள் ஓனரூம் வந்து நிறைய செய்கிறதுக்கான இதில் ஆர்வத்தில் தான் இருக்காரு அப்படின்னு பேசுனேன் ஆ ஆ நல்லா பேசுனோம் சார் அப்புறோம் அந்த நம்ம புதுசாக செஞ்சோம்ல அதாவது ஒரே நெக்கில் ஆ புது மாடல் ஒரே நெ நெக்லஸ்ஸை வந்து ரெண்டு டிசைனாக வ இப்படி போட்டால் ஒரு டிசைன் அப்படி போட்டால் ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதே மாதிரி நம்ம இந்த ப்ரேஸ்லெட்டில் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம குபேரன் உருவம் தொங்க விட்ற மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட்டு போட்ருந்தோம்ல சார் அது ஆமாம் அது அதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு சார் எல்லோருமே வந்து எழுந்து நின்று அப்ளாஸ் பண்ணிணாங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப எல்லோருமே வந்து எல்லோருமே நம்மளுடைய க கடையில் எல்லாமே நல்லாயிருக்கு தரமாக இருக்குது விலையும் குறைவாக இருக்குது தங்கம் வந்து சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உயர்வாக பேசுனாங்க சார் ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆ ஆ நம்ம இது தாலி செயினில் வந்து ஒரு புது டிசைன் போட்டோல்ல சார் ஆ அந்த அந்த மூணு ஆ முறுக்கு செயின்லே மூணு பட்டை போட்ட மாதிரி செஞ்சோல்ல அதுக்கு வந்து எல்லோரும் வந்து ஆஹா ஓஹோன்னு இந்த மாதிரி டிசைன் வந்து எந்த கடையிலேயும் போட மாட்டேங்கிறாங்க ஆ இன்னும் நீங்கள் வந்து சின்ன சின் ஆமாம் சார் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் நான் நம்ம இந்த ஆமாம் சார் ஆமாங்க சார் அதுதான் சார் இத சொல்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணிணேன் ஆ ஆ நான் பா நேராக வந்து பார்க்கறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்